வாங்க அண்ணா என்ன வேணும் இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குண்ணா சாக்லேட் இருக்கு வெண்ணிலா இருக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கு பட்டர்ஸ்காட்ச் இருக்கு புதுசாக பன்னீர் வந்துயிருக்கு உங்குளுக்கு என்ன ஐஸ்கிரீம்ண்ணா வேணும் வெண்ணிலா ஒன்று பட்டர்ஸ்காட்ச் எப்படிண்ணா கோனில் இருக்கு கப்பாக தரவா இல்லைனா குல்ஃபி ஐஸ்ஸு இல்லை சின்ன பிள்ளைங்க பாலில் சாப்பிடுவாங்கள்ல அந்த ஐஸ்கிரீம் இருக்கு உங்குளுக்கு எந்த மாதிரி வேணும் கப்பாக சரிண்ணா என்னென்ன ஃபிளேவர் சொன்னிங்க சரிண்ணா வெண்ணிலா வந்து நாற்பது ரூவா வருண்ணா பட்டர்ஸ்காட்ச் வந்து அறுபது ரூவா வரும் சரிண்ணா மொத்தம் நூறுவா ஆச்சு ஆ சரிண்ணா ம் எடுக்குலாண்ணா என்ன மாதிரி மேரேஜா இல்லை காதுகுத்து கறி விருந்து எது என்ன மாதிரி மேரேஜா அதில் வந்து ரெண்டு இதாக இருக்குண்ணா இப்போ வந்து பல்க் ஆட்ராக எடுத்துக்கலாம் இல்லைனா கப்பாக இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படியா இப்போ வந்து பல்க் ஆடர்ன்னு பார்த்தீங்கனா ரெண்டு விதமாக இருக்குண்ணா பிரீமியம் குவாலிட்டி ஒன்று இருக்கு நார்மல் குவாலிட்டி ஒன்னு இருக்கு இப்ப பிரீமியம் குவாலிட்டி பார்த்தீங்கனா ஐநூறுவா வரும் நார்மல் குவாலிட்டி பார்த்தீங்னா நானூறுவா வரும் பிரீமியமாக சரிண்ணா ஒரு பல்க் ஆர்ட்ரு பிரிச்சம்னா அறுபது பேர் சாப்பிட்லாண்ணா ஃபேமிலி பேக்கில் இப்போ வந்து ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன ஃபிளேவரில் எடுத்துக்குறீங்கண்ணா நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்குலாண்ணா இப்போ வந்து நீங்கள் என்னென்ன ஃபிளேவர் சொல்லுறீங்களோ எல்லா ஃபிளேவர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு வெண்ணிலா பதிலாக சாக்லேட் வந்து நல்லா இருக்கும் ஆ சரிண்ணா அப்போ வந்து மூணுமே என்ன ஒரு ரெண்டாயிரரூவா வருண்ணா நீ எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் எப்போண்ணா வருது மேரேஜு ஃபங்க்ஷன் எப்போ வருது ரெண்டு சரி எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றேன் இல்லைண்ணா எனக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க நான் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்றேன் ஆமாண்ணா தனி அமௌண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கல்யாணத்தில் சப்ளை பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்து தனியாக நிற்கணும் இல்லையா அவங்குளுக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆ அதெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோண்ணா சரிண்ணா ஆ சரிண்ணா